விலங்குகள் எல்லாம் ஒன்றும் ரொம்ப இல்லை இந்த பறவை இனங்கள் இந்த மயில் கிட்ட இருந்து பாதுகாக்கறது தான் பெரிய சவாலாக இருக்குது என்ன அப்படின்னா இப்போ ஒரு சோளம் விளை விற்கிறோம் புஞ்சையாக சோளம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த சோளம் கருது வந்து அது முற்றி வரத்து வா வர்ற இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குருவி குந்தி இருக்கும் அந்த குருவிக்கிட்ட தப்பிச்சு விரட்டி கொண்டுகிட்டு வந்து சேர்க்கரோம் அப்படின்னா மயில் இப்போ வந்து மயில் பெருகிப் போச்சு அதனால் மயில் என்ன பண்ணுது பட்டம் பட்டமாக ஓ பத்து மயில் அஞ்சு மயில் வந்துருது வந்து அங்கேருந்து அங்கே பறந்துக்கிட்டு அங்கேருந்து இங்கே பறந்துக்கிட்டு நடந்துக்கிட்டுக்கு கா அந்த சோளக்காட்டில் அது அந்த சோள கருதை பிடிச்சி வளைச்சி தின்று திங்குறது மட்டு இல்ல போட்டு எல்லா வ வண்ணா சின்னமாக்கிருது அதை வந்து நம்பளால் அறுத்துமே ஒரு அறுத்துமே எடுக்க முடியல கை காலை கீறிக்கிற மாதிரி இருக்குது இப்போ இந்த என்னான்னா இந்த வ இ ஃபாரஸ்ட்டு ஓரமாக வயக்காடு இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் இடம் வந்து ஃபாரஸ்ட் ஓரமாக இருக்கு அங்கே என்னன்னா பகலில் வந்து நைட்டில் வந்து இது மான் நிறைய வருது பகலில் இந்த மயில் தொல்லை அப்படின்னா நைட்டில் வந்து இந்த மான் புள்ளி மான் அந்த மாதிரி இது எல்லாம் வந்து என்ன பண்ணுது வெள்ளாமையை வந்து மேஞ்சிவிட்டு போயிருது ஆடு மாடு மேயிற மாதிரியே மயிலும் வந்து இப்போல்லாம் என்ன பண்ணுது மானும் என்ன பண்ணுது அப்படின்னா நைட்டில் வந்து மேஞ்சிவிட்டு போயிருது அதனால் ஒவ்வொரு விலங்குக்கிட்ட இருந்தும் இப்போ வந்து விவசாயம் செய்யறதே வந்து கஷ்டமாக இருக்கு அப்படியே சரி நம்ம தொழிலை விடக்கூடாது விவசாயம் செய்யணும் அப்படின்னு செஞ்சாலுமே வந்து இந்த விலங்குகள்ட்ட இருந்தும் பறவை இனங்கள்ட்ட இருந்தும் பாதுகாக்க முடியல முன்னெ எல்லாம் வந்து எல்லா பக்கமும் விவசாயம் இருக்கும் அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ந அங்கங்கே நாலு போயிரும் நம்பளுது நாலு தின்னுகிட்டு போவும் இப்போ வந்து யாரோ ஒருத்தர் தானே ரொம்ப விவசாயம் கிடையாதுல்ல கம்மியான விவசாயம் செய்யறதுனால எல்லா வந்து ரொம்ப அதிகமான சேதம் வருது இப்போல்லாம் முக்கியமான சேதம் என்னன்னா அந்த மயிலும் குரங்கும் அதுங்களோட தொல்லை தான் பெரியத் தொல்லை இப்பரு இப்போ இருக்கிற தொல்லை வந்து மயிலும் குரங்கோட தொல்லை தான் அதிகம் அது வ குரங்கு என்ன பண்ணுது தென்னை மரத்தில் தென்னை மரத்தில் வந்து தேங்காய் வருது அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அதெல்லாம் பிச்சு ஒரு ஒன்று ரெண்டு குடிச்சிகிட்டு பிச்சு தின்னுவிட்டு போனாலும் பரவா இல்ல இருக்கிற எல்லா தென்னை இதையும் குருத்தையும் இழுத்துவிட்டு கீழேத்தள்ளி தேங்காய் வந்து அதெல்லாம் எல்லாம் எடுத்து கீழேப் போட்டு அதை எப்படி தான் ஓட்டப் போடுமோ தெரில அது ஒரு மாதிரி ஓட்டப் போட்டு அவ்வளோத்தையும் வேஸ்ட் ஆக்கிட்டு போயிருது அதுக்கிட்ட இருந்து எல்லாம் எப்படி தான் பாதுகாக்கறதுனே எங்களுக்கு தெரியல அதனால் சரி போ வந்த வரைக்கும் வரட்டும் திங்கிற வரைக்கும் தின்றுட்டு போட்டுன்னு சொல்லி விட்டாச்சு பாதுகாப்பு பாதுகாப்பு இதுங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு பண்ண முடியாது அப்படின் சொல்லி அதுங்க தின்னது போக மிச்ச இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் விட்டாச்சி